நான் இப்போ வெளில போகிறப்பலாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் செடியெல்லாம் பார்த்துப்பாங்க அதுக்கு எல்லா நாளும் கரெக்டாக தண்ணிர் ஊத்திவிட்டு இருந்தால் தான் சரி வரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ நான் வெளில போகிறேன் அப்படின்னா வந்து வீட்டில் இருக்க அம்மா தம்பி அவங்களாம் தான் பார்த்துப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா பார்த்துப்பாங்க நான் எப்படி பார்த்துக்கிறனோ அதேமாதிரி அவங்களும் பார்த்துப்பாங்க அளவாக தண்ணிர் ஊற்றி அதுக்கு இலையெல்லாம் அந்த பழுத்த இலையெல்லாம் நறுக்கி விட்டு நல்லா பார்த்துப்பாங்க காய் முத்திருந்துச்சு அப்படின்னா அதை அறுவடை பண்ணுறது அந்தமாதிரி இருக்கிறது எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க அந்த கணுக்கள் வந்து காய்ஞ்சி போகிறது துளிர் விடுறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப நாள் வெளில போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சோற்று கற்றாழ அந்தமாதிரி இருக்கிறத வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ சொட்டுநீர் பாசனம் அப்படின்னு சொல்வோம்ல அந்தமாதிரி இருக்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இல்லைனாலும் அழகாக அதுக்கு செடிக்கு கரெக்டாக போகிற மாதிரி இப்போ நிறையா வந்து வந்துடுச்சு டிஜிட்டல் மாதிரி அதுமாரி சொட்டுநீர் பாசனம் நம்ம செஞ்சு நம்ம மொபைல்லேயே கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் நம்ம பண்ணிவிட்டோம்னா அது ப்ராப்பராக கரெக்டாக சொட்டுநீர் பாசனம் மூலியமாக செடிங்களுக்கு அளவான தண்ணிர் தண்ணியும் அதிகம் வீணாகாது அதேமாதிரி கரெக்டான அளவு தண்ணியும் செடிகளுக்கு சென்றுகிட்டு இருக்கும் இப்போ மழை நாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயில் காலத்தில் கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது வெயில் நாட்கள் தான் நம்மளுக்கு அதிக அளவு தேவப்பட்டுகிட்டு இருக்கும் அந்தமாதிரி வெளில போகிறப்பெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துறது நல்லாயிருக்கும்